ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் அந்த தாம்பரத்தில் தாம்பரத்தில் வந்து போடிநாயக்கன்பட்டி அந்த ஆ ஆ ஆ ஆ ஆம் ஆமாம் சரிங்க அப்படிங்களா அதில் ஸ்பேஸ் இருக்குங்களா உங்கள் ப்ளாட்டில இருக்குங்களா சரி அப்போ அது நம்ம ஆ ஆ அதான் இப்போ நான் உங்களுக்கு கட்டி கொடுத்தது வந்து லாஸ்ட் இயர் கட்டி கொடுத்தேன் அப்போ வந்து ஒரு சதுரம் வந்து ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் கட்டி கொடுத்தேன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு சதுரம் அங்கே ரூமூ பா அட்டாச்சிடு பாத்ரூமா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லா மெட்டீரியல்ஸு பில்டிங் மெட்டீரியல்ஸு சிமெண்ட்டு எல்லாமே வில ஏறி போச்சு மேடம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இது பண்ணாக்கூட ரெண்டு ஒன்றை ஸ்கொயர் ஃபீட்டு வரும் இப்போ அட்டாச்சிடு பாத்ரூம்பு இது எல்லாம் சேர்த்தாக்கா இதெல்லாம் சேர்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லேக்கு ஆவும் மேடம் இல்லைல்ல இல்லை உங்களுக்கு இதை நான் முதல்ல போட்ட அக்ரிமெண்ட்டு ஒன் இயர் ஆயி போச்சு இப்போ இப்போ இப்போ இப்போ வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏறி போச்சு லேபரு கூலி அப்போ உங்கள் வீடு கட்டும்போது அறநூறுரூவா இருந்துச்சு இப்போ இப்போ வந்து எண்ணூறுரூபா ஒரு சாதாரண ஆம்பளை ஆளுக்கு கொத்தனார் பொம்பளை இதில் சித்தாளுக்குலாம் ஐநூறுரூவா ஆயிபோச்சு மேஸ்திரிக்குலாம் ஆயிரத்து எரநூறுரூவா ஆயிபோச்சு இந்த இந்த கொத்தனார் இவங்க இது ஃபைனலாக மேடம் இதில் ஒன்றும் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம் இதுவே சுகுதா நான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தேன்ற முறையில நான் கு உங்ககிட்ட இதை வந்து ரொம்ப க கம்மியாக தான் கேட்டுருக்குறேன் இதில் வந்து குறச்சி கட்டுறது வந்து அவ்ளோவாக நல்லா இருக்காது பில்டிங்கு நல்லா இருக்காது ஸ்ட்ராங்காக இருக்காது நான் உங்ககிட்ட ஒ ஒரு சதுரம் வந்து ஆயிரத்து ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு கட்டுறேன்னு சொல்லிவிட்டு சிமெண்ட்டை கொஞ்சம் குறச்சி மணலை அதிகமாக போட்டு கூட கட்டி கொடுக்கலாம் அதுமாதிரிலாம் செஞ்சோம்னா வீடு நல்லா இருக்காது மேடம் அதனால் நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் மற்ற இடத்துல கூடம் விசாரிங்க விசாரிச்சு பார்த்துட்டு கூட ஏங்கிட்ட சொல்லுங்கள் மற்றவங்க

சரி ஏங்கிட்ட நிறையா புக்லெட் இருக்குது மேடம் நான் எடுத்துன்னு வரேன் ஒரு நாளைக்கு உங்களு அ ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ரைட்டு மேடம் தேங்க் யூ தேங்க் யூ ஆமாம் நாளைக்கு வரேன் நான் அந்த புக்லெட்டோட வரேன் உங்களுக்கு மாடலை பாருங்கள் அ அதனுடைய ஸ்பேஸ்ஸு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு ப்ளாட்டில கரெக்டாக இருக்கும் மேடம் நம்மக்கிட்ட தொழில் வந்து நேர்மையாக இருக்கும் நியாயமான கூலியாக இருக்கும் சரி தேங்க் யூ மேடம் நாளைக்கு வரேன் பன்னெண்டு மணிக்கிங்களா ஓகே ஓகே இந்த நம்பர் தானங்களா நான் கா கால் பண்ணிட்டு வரேன் ரைட்டு ஆ சரி மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க்